இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு பன்னெரெண்டு ஆ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்து ரெண்டு